எங்கள் ஊரில் வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து கல்வியை பற்றி வந்து எல்லாரும் வந்து அந்த இது வந்து நடத்தி நிகழ்ச்சிகள் ஒன்று நடத்தி காமிச்சாங்க இந்த இல்லம் தேடி கல்வி நடத்துகிறாங்க இல்லைங்களா அதுக்கு பசங்கலாம் போகணும் அப்டின்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நடத்துனாங்கள் அதுக்கு முன்ன வந்து இந்த கொரோனா வந்தமோது தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து விழிப்புணர்வுலாம் நடத்துனாங்கள் எல்லாமே வந்து அரசாங்கம் எந்த ஒரு இது அறிவிச்சாலும் ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து வில்லேஜில் ரீச்சாகுது பல வில்லேஜ்க்கு வந்து அது ரீச் ஆகுறது இல்லை அது எப்படின்னு தெரியல ஒரு சில இடத்துல வந்து கரெக்ட்டா ரீச் ஆகிட்டுருக்கு நல்லாதான் நடந்துட்டுருக்குது